ஆ சொல்லுங்கப்பா ஆ என்ன ஒர்க்கே ஆக மாட்டங்குது எம்எஸ் ஆப்பும் ஆ ஆ ம பு பண்ணுறேன் அது ஒழுங்காவே வர்ற மாட்டங்குது எரர் எரர்னு காமிக்குது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கப்பா

சரியாக தான்பா பண்ணுறேன் ஆனால் எரர் எரர்னு காமிக்கிது ஒன்றுமே பண்ண முடியலை ஆ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆ சரி கொஞ்சம் சீக்கரம் பண்ணுங்கப்பா அப்போ தான் ஒர்க்காவும் நடக்கும் கொஞ்சம் பெண்டிங்கிலே நிக்கிது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சீக்கிரோம்